என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப சுவாரஸ்யமானது என்னங்கன்னால் என்னோடய லவ் மேரேஜ் பண்ணதில் நாங்கள் ரெண்டுப் பேரும் லவ் பண்ணிணது தான் சொல்லுவேன் அப்போது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது ஒர்க் பண்ணும்போது அவர் எனக்கு யார்னே தெரியாது யாரோ ஒரு ஆளுங்கிற மாதிரி தான் இருந்துச்சி அவரை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஃபஸ்ட்டெலாம் அவரை பார்த்தின்னா ஐயோ இந்த இவன் என்ன இந்த பையன் இப்படி இருக்கிறான் அப்டிங்கிற மாதிரில்லாம் யோசிச்சுருக்குறேன் நிறைய டைம் அந்த டைமில் அப்போது வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணன் தான் சூப்பர்வைஸர் அந்த அண்ணன் வந்து எங்கிட்ட வந்து நல்லா ஜாலியாக எப்போதும் போல நல்லா பேசுவாங்க அந்த அண்ணன் தான் வந்து அறிமுகப்படுத்தி வைச்சாங்க ஃபஸ்ட் டைம் இந்த தம்பியை பார் சாமி அப்படின்ட்டு சொல்லிட்டு இது யாருண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இது என்னோடய ஃப்ரெண்டு சாமி அப்படின்னாங்க அப்படிங்களாண்ணா சரிங்கண்ணான்ட்டு அப்புறோம் வந்து உனக்கு சமைக்க தெரியுமா சாப்பிட தெரியுமா அப்படிங்குற மாதிரில்லாம் கேட்டதுக்கு இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குலாம் அவங்க கேட்டிருக்குறாங்க ஏன் சொல்லேன் உனக்கு சாப்பிட சமைக்க தெரியுமா என்ன சாப்பாடு சமைப்பே அப்படின்லாம் கேட்டிருக்குறாங்க நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு நான் அவங்கள கேட்டிருக்கேன் அண்ணா அண்ணி சௌக்கியமா அண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் அண்ணி யார்ண்ணா உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்குறேன் அவங்க வந்துட்டு அண்ணியா அண்ணியா அண்ணியா அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க அண்ணியை உனக்கு யாருன்னு தெரியணுமா ஒரு டைம் போய் கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னாங்க அப்போதான் நான் போய் கண்ணாடியில் தான் நம்ம முகம் தானை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு டைம் தான் சொல்ல முடியும் என்னால ஓராயிரம் ஓயாமெலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஓ சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததும் கிடையாது பேசினதும் கிடையாது எதுவுமே பண்ணிணது கிடையாது இப்போ வரைக்கும் சொன்னால் அந்த லவ் மேரேஜில் அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாதுங் சும்மா கண்ணால் பேசிக்கிறது ஆ அப்படியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அப்படிங்குற மாதிரி கண்ணில் மட்டும் கேட்டதோடு சரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஊருக்கு போகும்போது ஒரு டைம் நம்பர் வாங்கிட்டு போய் அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசறதுக்கு ஆரமித்தோம் அப்புறம் தான் என்ன எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரில்லாம் கேட்டாங்க எங்கேயும் போனதெலாம் கிடையாது நாங்கள் லவ் ஸ்டோரின்னு சொன்னால் லவ் ஸ்டோரிங்கிறது மட்டும் பெரிசா இருக்கும் ஆனால் லவ்வு லவ் பண்ணயில் எங்கேயும் அந்த அளவுக்கெலாம் போனது கிடையாது எங்கள் ஊரோ இருக்கிறது தெற்கு பக்கம் இவங்க ஊர் வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி எங்கள் ஊர் தூத்துக்குடி இவங்க ஊர் ஈரோடு அப்படிங்கும் போது எந்த நாங்கள் இவரும் அங்கே வந்தது கிடையாது நானும் அங்கே வந்தது கெடையாது ஃபோனில் மட்டும் பேசிக்கிடுவோம் ஆனால் ஒரு டைம் எங்கள் வீட்லையேன்னு நாங்கள் ஃபோன் பேசினது தெரிஞ்சிப்போச்சி அப்புறோம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமேன்னு ஃபோன்லெலாம் நீ பேசக்கூடாது அது யார் அந்த பையன் என்ன அப்படின்னு சொல்லிலாம் கேட்கும்போது இப்படி தான் அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீ பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதைத்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரில்லாம் சொல்லியிருக்குறாங்க நிறைய டைம் அப்போது வந்து இல்லை எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இது வந்து நீ சும்மா சொல்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வாழ்க்கைக்குன்னு பார்த்தின்னா அது ஒத்து வராது அந்த பையன் யாரோ நான் நீ யாரோ வேலைக்கு போனியா வேலையோடுமுடிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறமாரில்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்குறாங்க அப்போது வந்து இல்லை எனக்கு நான் அவர்தான் வேணும் அப்படின்னு இந்த வயசில் உனக்கு எல்லாம் சரின்னு தோணும் ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படுவே அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரில்லாம் சொல்லியிருக்குறாங்க நான் வந்து இல்லை பிடிச்சா அவன் அவனை தான் நான் கட்டுவேன் இல்லேன்னா நான் வேறு யாரையும் கட்டமாட்டேன் அப்படிங்கிற மாதிரில்லாம் பிடிவாதமா இருந்துருக்கிறேன் ஏன் ஒரு வாரம் சோறே சாப்பிடாம இருந்திருக்குறேன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு அவர்கிட்ட ஃபோனில் பேசுவேன் ஃபோனும் பிடுங்கிட்டாங்க ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த டைமில் வந்து ஒரு டைம் எங்கள் அப்பாவுக்கு தெ எங்கள் அப்பாவோடய ஃபோன்லையே எங்கள் அப்பாவுக்கு தெரியாமையே ஃபோன் நம்பர் எடுத்து பேசி இருக்கிறேன் அப்படில்லாம் பேசியிருந்த காலமெலாம் இருக்குதுங்க அப்புறம் அவர் பேசிவிட்டு இப்படி என்னை வந்து பெண்ணு பார்க்குறதுக்குலாம் வந்துவிட்டாங்க மேரேஜ் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணறதுன்ட்டு தெரியல அப்போது அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு சரி நான் வந்து உன்னைய கூட்டி போறதுக்கு வரேன் அப்படின்னு சொன்னப்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நம்ம பண்ணிணா இப்படிதான் பண்ணமுடியும் இல்லைன்னா நமக்கெலாம் வீட்லெலாம் பார்த்து முடிக்கமாட்டாங்க எங்கள் அப்பாவும் பார்த்துக்கமாட்டாங்க உங்கள் அப்பாவும் முடிக்கமாட்டாங்க அப்படின்னு சொல்லினதுக்கு அப்புறம் தான் சரி நான் வர்றேன்னாருங்க ஆனால் ஒரு டைம் வர்றேன்னு சொல்லிவிட்டு வர வர முடியலை அவரால் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி வந்துவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கிவிட்டு அப்படிலாம் இருந்துருக்குறோங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு நான் அப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்திருக்குறார் வந்துட்டு காரில் வெயிட் பண்ணிவிட்டு எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனில் பேசிவிட்டு எங்கள் வீட்டில் ஒரு உடஞ்ச ஃபோன் இருக்குங்க அந்த ஃபோன் யூஸே ஆகாது தூக்கிப் போடுகிற ஃபோனில் அது எப்படியோ நோண்டி சரிபண்ணி அந்த ஃபோன்லேலாம் பேசியிருக்குறோம் சொல்லப் போனோங்கனால் அந்த ஃபோனில் பேசி இப்படி நான் என்னால் வரமுடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் வெளியில் வரமுடியாது அப்போ நீ எப்படியாது வீட்டை விட்டு வெளியில் வா நான் கூட்டிகிட்டு போயிடறேன் அப்படின்னாங்க ஆஹான் வீட்டை விட்டு வெளிலெலாம் என்னால் வரமுடியாது ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் பேசியிருக்குறேன் காலமெலாம் இருக்குது அதுக்கப்புறோம் அவ்வளோதான் இதுதான் எங்களோடய லவ் மே லவ்வோடய கதை